வாழ்க்கையில் கற்று கொண்ட பாடம் என்னன்னா கடன் வாங்க கூடாது கடன் இல்லாமல் ஒரு வாழ்க்கைய வாழணும் அப்படினு சொல்லிவிட்டு தான் நான் வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட முக்கியமான பாடம் ஏன்னு கேட்டிங்கன்னா அது பாதிப்பை கொடுத்துச்சி அப்படினா வந்து ஒவ்வொரு இடத்துலயும் நான் வந்து கடன் வாங்கி கடன் வாங்கி லோன்னு குழு இந்த மாதிரி நிறைய கட்டினதுனால இவ்வளோவும் நான் வாங்கலை இவ்வளோவும் எங்க வீட்டில் வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கினதுனால வந்து அவ்வளோ கடன் வந்துடுச்சு கடன் வந்ததினால ஒவ்வொரு இடத்துலயும் கடன் வந்து கடன் வந்து எல்லோரும் வந்து கடன் கேட்கும் போது ரொம்ப வந்து கஷ்டமாக போயிடுச்சு நாங்கள் வந்து ரொம்ப சின்ன பிள்ளைல இருந்து நான் கஷ்டபட்டு வளந்தேன் அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து அங்கே போய் வந்து நல்ல நிலமைல இருக்கணும் மற்றவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்டிங்கிற மரியாதைலாம் வந்து அந்த கடன் வந்து அழிச்சிடுச்சு ஒரு ஒரு நாளும் ஒருத்த ஒருத்தவங்க வந்து வீட்டு வாசலில் வந்து நின்று இந்த மாதிரி கேட் பாங்க கேட்கும் மோது எங்கள் வீட்டில் வந்து எங்களுக்குள்ளே சண்டை வந்துடும் சண்டை வந்து எங்கள் ஃபேமிலியே வந்து பிரிஞ்சிடுச்சு அந்த கடனால் வந்து ஃபேமிலியாக வந்து பிரிஞ்சு போகிற அளவுக்கு வந்துடுச்சு அதனால் தாங்க முடியாத ஒரு விஷயம் அதனால் எல்லோருக்குமே என்னன்னா கடன் வாங்கலாம் ஆனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்க்கிறது வந்து நல்லதாயிருக்கும் ஏன்னா இந்த மாதிரி என்னை மாதிரி வாங்கிகிட்டு வந்து நீங்கள் யாரும் ஒரு நல்ல ஃபேமிலியை நல்ல கூட்டு குடும்பத்தை வந்து யாரும் இழந்துடாதீங்க